கிராமத்தில் வந்து பார்த்தீங்கனா விளையாடுவது ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாடுவதுனால் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இதனால் வருங்கால சந்ததியினர் வந்து ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்படுகிறது விளையாடுவதினால் நன்மைகள் வந்து என்னென்னா இதயநோய்கள் எந்த வேறு எந்த நோய்களும் வர வர இல்லை எங்களுக்கு வந்து விளையாடுவதனால் ந நிறைய பயன்கள் இருக்கிறது கிராமப்புற மக்களுக்கு விளையாடுவதினால் அரசு வந்து ஸ்டேட் லெவலில் ஜெயித்தாங்கன்னா வெற்றிப் பெற்றார்கள்னால் நூறு சதவீதமும் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுவதினால் வேலை வாய்ப்பும் கவுர்மெண்டு வந்து அறிவிச்சுருக்காங்க இதனால் கிராமப்புற விளையாட்டு வீரர்கள் வந்து நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு இதனால் வர சந்தேகங்களும் இந்த விளையாட்டுகளை விளையாடுவதன் முக்கியமாக அங்கமாக வகிக்கிறது விளையாடுவதால் நம்மளுக்கும் வர சந்ததியினருக்கும் நன்மையாக இருக்கிறது